கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முக்கிய பயிர்கள் என்று கருதப்படுவது நெல் மற்றும் கரும்பு கரும்பு பருத்தி விலை விற்க படுகிறது மற்றும் காய்கறிகள் அனைத்துக் காய்கறிகளும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாவட்டத்தில் சீதோஷன நிலை காரணமாக அனைத்து காய்களி காய்கறிகள் மற்றும் காய்கறிகள் விலை விற்கப்படுகின்றது மேலும் இங்கே இருக்கும் பிரசத்தி பெற்ற தக்காளி அதிகமாக இங்கே விலை விற்கப்படுகிறது அந்தத் தக்காளி ஆனது அருகிலுள்ள அருகிலுள்ள சென்னை மற்றும் சென்னை கர்நாடகா மற்றும் ஆந்திர மாவ மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்க வைக்க படுகிறது மேலும் இங்கு விலை விற்கப்படும் காய்கறிகளுக்கு அதிக விற்பனை விற்பனை விற்பனை செய்யப்படுகின்றது மேலும் மேலும் இங்கு அருகில் உள்ள நிலங்களில் மாங்காய் மாங்கனிகள் விலை விற்கப்படுகிறது மாம்பழம் மாம்பழத்துக்கென்று தனி தனிப்பட்ட பெரும் பெருமை இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ளது ஏன் என்றால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வருடத்துக்கு ஒரு முறை மாங்கனி கண்காட்சி கண்காட்சியை அரசு நடத்துகின்றது இந்த மாங்கனி கண்காட்சி ஒரு மாத காலம் நடைபெறுகின்றது அதை பார்க்க அக்கம் அண்டை மாநிலத்தாரும் பக்கத்து மாவட்டத் மாவட்டத்திலிருந்தும் பலரும் வந்து இதனைப் பார்த்து பார்த்து களித்து செல்கின்றனர்